பொதுவாகவே வீட்டில இருக்கிற பெண்கள் கிராமத்து பெண்கள் இவங்க யாரும் எல்ஐசி பண்ணுற பெரிய பெரிய பாலிசிகள் எதையும் பயன்படுத்துகிறது கிடையாது ஆனால் இவங்க எல்லாருமே இந்த பெண்களுக்கு உ பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சுய உதவிக்குழுக்கள் இருக்கும் அந்த மாதிரி குழுக்கள்ல உறுப்பினராக இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க மாதம் மாதம் குழுவில மீட்டிங் போடுகிறது அவங்க ஒன்று சேர்ந்து பேசுகிறது அதுக்கப்புறம் அந்த குழுவோடு வளர்ச்சிக்காக பேசுகிறது அப்புறம் மாதம் மாதம் சந்தா கட்டுறது அந்த மாதிரி பணம் கட்டி சேமிக்க ஆரமிச்சிடுவாங்க அந்த குழுக்கான பணத்தை அந்த குழுக்கான பணம் ஒரு கட்டத்தில் அதிகமாக வளரும் போது அந்த பணத்தை பிரித்து வந்து மற்றவங்களுக்கு தேவைக்காக கொடுக்குறது கடனாக கொடுக்குறது குறைந்த வட்டியில இப்போ வேற எங்கேயாச்சும் நம்ம வட்டிக்கு பணம் வாங்கினோம் அப்படின்னா வட்டியோட விகிதம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளால் அதை திரும்ப கரி சரியாக செலுத்த முடியாது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த மாதிரி குழுக்கள்ல பணம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அந்த பணத்தை நம்ம சீக்கிரம் செலுத்தவும் முடியும் நமக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்காது ஆனால் அந்த பெண்கள் தாங்களுக்கு தேவையான பொருட்களும் ச செஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து அந்த குழுக்கள் மூலியமாகவே செஞ்சிக்கிறாங்க அதனால் அவங்க பெரிய பெரிய பாலிசிகள் எல்ஐசி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்ல எந்த பாலிசியுமே பெருசாக எடுக்கிறதில்ல பெண்களுக்காகனால் தனிப்பட்ட முறையில் நிறைய பாலிசிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்பவும் அந்த பாலிசிகள் ஆனால் அதிகமாக யாரும் பயன்படுத்துகிறது கிடையாது இப்போ நம்ம நாட்டோட ப பிரதமர் கூட இடையில வந்து பெண்களுக்காக போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் தனியாக திட்டம் கொண்டு வந்தார் அந்த மாரி திட்டங்களை ஒரு சில இடங்கள்ல ஒரு சில கிராமப்புறங்கள்ல எங்கே விழிப்புணர்வு அதிகமாக கிடைக்குதோ அங்கே பயன்படுத்திக்கிறாங்க அப்படி தான் அப்படி தான் சொல்லணும் வேற எங்கேயும் பெருசாக யாரும் எதையும் பயன்படுத்துகிறது கிடையாது பொதுவாக இவங்க இயல்பாக இருக்கிறது வந்து இந்த சுய உதவிக்குழுக்கள்ல மட்டும் தான்